எங்கள் சமூகத்தின் பிரந்திய தலைவராக இருந்த மறைந்த ம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவளுடைய வாலழ்க்கையில் இருந்த போது அவருடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக ஒன்றாக ஒன்றாக இருந்தது அவர்கள் எங்களுக்கு ஒரு இலவச மடிக்கணினிக் கொடுத்தார் அதை என் வாழ்க்கையில் முதன் முறையாக என் என்னால் வாங்க முடியாத ஒரு ஒரு பொருளாக இருந்தது அதை எனக்குக் கொடுத்தவுடன் எனக்குத் தந்த நீ எனக்கு மன எனக்கு மன அளவிலான சந்தோஷம் அவளுடைய அ அவ்வளோ அவ்வளோவு ஒரு சந்தோஷமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் ம் கனவாக இருந்த ஒன்றாக சொல்லலாம் இதையெல்லாம் கொடுத்து வழங்கிய மறைந்த முன்னாள் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் எங்களுக்கான ஒரு மடிக்கணினி வழங்கி அதில் அதைக் கற்றுக்கொள்வதற்கான அதிக அளவிலான வசதிகளைக் கொண்ட ஒரு மடிக்கணினி கொடுத்திருந்தார் அதை நான் உபயோகப்படுத்தி நான் என்னுடைய வாழ்க்கைத் தரத்தை உயர்த்திக் கொண்டோம் இதனால் நாங்கள் கற்றுக்கொள்ள நினைக்க வேண்டியது நினைத்ததை நாங்கள் கற்றுக்கொண்டு விட்டோம் அதற்காகவும் அதன் பின்பு ஒரு ஒரு வருமான வாய்ப்பைத் தந்த அந்த மடிக்கணினி வேலையானது கிடைத்தது பின்பு அந்த மடிக்கணினியை வைத்து என் குடும்பத்தினுடைய கஷ்டங்களை அதிலிருந்து சம்பாதித்து பூர்த்தி செய்துக் கொண்டேன்